ஹல் ஹலோ ஆ சொல்லுங்கள் சார் ஆ ஆமாம் சொல்லுங்கள் எத்தனாவதுங்க படிக்கிறான் பேர் என்ன பையன் பேர்

ஆ சொல்லுங்கள் என்ன விஷயமா கால் பண்ணியிருக்கீங்க ஆ சரி உடம்பு சரியில்லைங்களா இல்லை வேறே ஏதாவது பிரச்சனைங்களாங்க அடிக்கடி லீவெலாம் எடுக்க முடியாது

ஆ இல்லைங்க இப்போ இப்போ பதினொன்றாவது படிக்கிறான்றீங்க பப்ளிக் எக்ஸாம்லாம் இருக்குது லீவ்வெலாம் அடிக்கடிக்கு எடுக்க முடியாதுங்க வேறே யாரும் பா கூட்டி போக மாட்டீங்களா கண்டிப்பாக வந்தாகணுமா அடிக்கடிலாம் லீவ் எடுக்கக் கூடாதுங்க சரி இந்த ஒரு டைம் எடுத்துக்கோங்க அடுத்த தடவை இந்த மாதிரி லீவெலாம் கேட்காதீங்க ஓகே ஆ ஓகே சார்